இந்தியாவில் மருத்துவ வசதிகள் நல்லாதான் இருக்குது உலகத்தில் வந்து ரெண்டாவது பெரிய மக்கள்தொகை இந்தியாவாக இருந்தும் நம்பளோடய ம மருத்துவ வசதிகள் சிறப்பாகதான் செயல்பட்டிருக்காங்க அதே மாதிரி கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாத்துக்குமே மருத்துவ வசதிகள் சிறப்பாக போயிட்டிருக்கு ஆரம்பநிலை சுகாதார நிலையம் எல் தடுப்பூசி எல்லாமே கரெக்டாகதான் போயிகிட்ருக்கு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது சற்று பர்சண்டேஜில் கம்மியாக இருக்கோம் அதுக்கு காரணம் மக்கள் தொகை தான் அதிகம் அதனால எல்லோருக்குமே ஆன் டைமில் கொடுக்க முடியறதில்ல இருந்தாலுமே இவ்வளோ மக்கள் தொகைய வச்சு இந்தளவுக்கு ரன் பண்ணுறதே பெரிய விஷயம் எங்களுடைய ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பநிலை சுகாதாரம் இருக்குது அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாம் இப்போ நல்லாதான் இருக்குது முன்னே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நல்லாதான் நடத்திகிட்ருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் சரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் சரி தனித்தனியான மெடிக்கல் ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால அது மூலயமா அந்த நகரத்து மக்கள் கிராமத்து மக்கள் சுகாதாரத்தில் மேம்பட்டுதான் இருக்காங்க கடைசி பத்து வருஷத்தை விட இப்போ வந்த கொரோனாக்கு அப்புறமும் சரி கொரோனா டைம்லையும் சரி இந்தியாவில் இவ்வளோ மக்கள் தொகை வச்சுட்டு தமிழ்நாட்டிலியுமே நல்லபடியா வந்து அந்த கொரோனா வேக் வேக்சின்லாம் கரெக்டாக போட்டாங்க மக்கள் அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்காங்க